நீங்கள் இதுவரை சென்ற மிக அழகிய இயற்கைக் காட்சி கொண்ட நடைப்பயணம் எது உங்கள் அனுபவத்தைப் பற்றி எங்களிடம் சொல்ல நான் வந்து வாக்கிங் போயிருக்கேன் எப்போன்னா நான் காலையில் போயிருக்கேன் காலையில் போறப்போ அந்த சூரிய வெளிச்சத்தோட நே நிலல் போயிருக்கேன் அப்போது இங்கே இந்த சைடும் இந்த சைடும் எப்படி இருக்கும்னா ஒரு இயற்கை பசுமையான புல்வெளிகள் இருக்கும் அதை பாக்குறப்போ நம்மளுக்கு ஒரு பாஸிட்டிவ் வைப்ஸ்ஸா இருக்கும் இங்குட்டு நேர்மறை கல்திரள் இருக்கும் எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கும் பச்சை பசேல்னு இருக்கப்போ நம்ம மனசில் ஒரு பசுமை ஒரு எப்படி சொல்ல ஒரு பசுமையான காட்சியளிக்கும் நல்ல தூய காற்றாக இருக்கும் அந்த வயல்வெளிக்குள்ள நடந்து போறப்போ நம்மளுக்கு ஒரு பாஸிட்டிவ் வைப்ஸ்ஸா இருக்கும் இதே நகரத்தில் எனக்கு அப்படி நடக்கறப்போ அந்த ஃபீலிங்ஸ்லாம் கிடைக்காது ஒரு கிராமத்து சைடு போகிறப்பதான் அந்த ஃபீலிங்ஸ்ஸோட மண்ணோட மண்ணாக இருக்கப்போ அந்த ஃபீலிங்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னால் நல்லாயிருக்கும் அந்த பாத்தி கட்டி நடக்கிறப்ப அங்குட்டு குருவிகளோட இயற்கையோட அதுங்க பேசுகிற அந்த சவுண்ட்ஸ்ஸு இதெல்லாம் அப்படே கொஞ்சமாவது க்யூட்டாக இருக்கும் நான் போயிருந்திருக்கேன் எப்படி சொல்ல ஒரு நெல்லை உற்பத்தி பண்றப்போ என் என்னோடய நான் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போறப்போ அந்தமாதிரிக்கு கூட்டிட்டு போனாங்கள் அப்புறம் ஒவ்வொரு ப வரப்பாக இருக்கும் அந்த வரப்பை தாண்டி தாண்டி போய் குளிக்கணும் அதில் அந்த பம்ப்பு செட்ல இருக்கும் அப்புறம் அந்த குயிலோட கீச் கு கீச் கீச் கீச் கீச் கீச்சின்னு குத் கத்துகிறது அதுகளோடய பாஷைகள் இவ்வளோ அழகா பேசும் ஒவ்வொன்றையும் நம்ம எப்படி சொல்ல எக்ஸ்போர்ட் பண்ணி போல் ரொம்ப எப்படி சொல்ல ஈசு நான் நெக்ஸ்ட்டு போயிருக்கன்னால் நான் இப்போ ரீசன்ட்டாக போன ராமேஸ்வரம்தான் சொல்லணும் ராமேஸ்வரம் நல்லா போறப்போ அந்த கடலோட கடல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு அந்த சூரியன் அப்படே எழுதிங்க எழுந்தருள்ற காட்சிய நான் பார்த்தேன் அப்படி பக்கத்தில் இந்த இருக்க அந்த சவுண்ட்ஸ் வ்யூஸ்ஸு இப்படி செம்மையாக இருந்தது மீன் மீன் குட்டி குட்டிகளும் கடல் அலைகளோட அந்த காற்று மக்களோடய சத்தம் எல்லாமே சும்மாவே அருமையாக இருந்துச்சு மேபி வந்து எனக்கு எப்படி சொல்ல ஒரு தனி சூரியத்த அப்படி அப்படி அந்த எழுந்தருள் காட்சி நம்ம பக்கத்திலே இருக்க ஒருமாதிரி ஒரு பாஸிட்டிவ் வைப்ரேஷன் வந்து எனக்குள்ள கிடச்சமாரி இருக்கும் அந்த சூரியன் அந்த தண்ணிக்குள்ள இருக்கறப்போ அந்த கடல் அலைகள் வந்து நம்மளை அடிச்சிட்டு உள்ள போகுறப்போ அந்த ஒரு காட்சி வந்து என் மனசில் ரொம்ப எப்படி சொல்ல ஒரு அழகான காதான் அங்கே இருக்க போட்டிங்லாம் பார்த்தப்ப இருட்டுக்குள்ள ஒரு லைட் பிடிச்சி வச்சால் ஓ ஆளிருக்காங்க அங்கெலாம் நம்ம போகக்கூடாது சூரியனுக்கு அப்படி அந்த முக்கியமான நம்ம கடல் அலைக்கு போனோம்னாலே இப்போ காலையில் பார்க்கற காட்சின்னால் அந்த சூரியன் எழுந்தருள காட்சியாக மிக ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும் நான் வந்து சிறப்புமிகு சிறப்பாக அஸ்தமனம் சூரியன் உதயம்லேந்து ஏதாது உங்களுக்கு நான் பாத்ததுலேயே மிக எனக்கு ரொம்ப அப்படே ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு ஓ சூரியன் பார்றா எப்படி அது பால் மாதிரி அப்படே மேலே எழுந்து போறதை நான் பார்த்துருக்கேன் லைஃப்ல நான் இப்போ டிவியில பார்த்துருக்கேன் பட் நேராக பார்த்துக்கவே எனக்கு அப்படே ஒரு ஒருமாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் ஒருமாதிரி ஆணுச்சு ரொம்ப சந்தோசமாக இருக்குது இயற்கைக் காட்சி நம்ம இருக்கப்பப்பலாம் வீட்டுக்கொரு மரம் வச்சோம்னா கிளிகளோடய சவுண்ட்ஸ்ஸு இதெல்லாம் நம்ம அதிகமாக கேட்கலாம் தேங்க்கியூ